நான் நீச்சல் அடிக்க கற்றுகிட்டது இருபது வருஷத்துக்கு முன்னாடியே கற்றுக்கிட்டேன் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சி தண்ணியை பார்த்தோன்னே பயோலம் கிடையாது எனக்கு வந்து நீச்சலு கற்றுக்குடுத்தது முத முதல எங்கள் அப்பாகிட்டேந்து தான் கற்றுக்கிட்டேன் எங்கள் அப்பா தான் கற்றுக்குடுத்தாங்க எனக்கு தண்ணீரை பார்த்தோன்னே கொஞ்சம் லைட்டா பயமாக தான் இருந்துச்சி ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் போக போக பழகிட்டு நல்ல காலையும் கையையும் அசைத்து நீச்சல் அடிச்சோம்னா கண்டிப்பா நீச்சல் கற்றுக்கலாம்